ஸோ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கள் அப்படின்னா அப்படி எதுவும் வந்து நான் யூஸ் பண்றது கிடையாது ஸோ இப்போ ஆன்லைன்ல ஆட்ரு பண்ணோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வரும் ஸோ அதை திருப்பி வந்து ஆட்ரு பண்ணும்போது சில அதாவது என்னென்ன உடைந்து உடைஞ்சு போய் வந்திருக்கும் ஸோ உடைஞ்சுப் போய் வந்திருக்கும்போது அதை திரும்பி வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு தாங்கள் அண்ணன்ற மாதிரி சொல்லுவோம் அப்பயுமே சில நேரம் வந்து அதே மாதிரி தான் உடைஞ்சிப் போய் வரும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ வந்து அவங்க பேக் பண்ணி அனுப்பும்போதே கொஞ்சம் வந்து பார்த்து அனுப்புனாங்கள் அப்படினா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் ஆட்ரு பண்ணுறோன்னா அது ஒரு விஷயங்கள் பார்த்து தான் நம்ம ஆட்ரு பண்ணுவோம் நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் கருத்துக்கள் அப்படின்னம்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை ஒரு அதாவது ஒரு வேலையை ரெண்டு தடவை செய்கிறாங்கல்ல ஸோ அதை முன்கூடியே வந்து பார்த்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும் இல்லையா அது ஒன்று இதே இது வந்து ட்ரெஸ்ஸு அப்படின்னம்போது ஒரு சில ட்ரெஸ்ஸெலாம் வந்து கிழிஞ்சி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிழிஞ்சி இருக்காமல் இருந்தது அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த விஷயங்கள் நம்ம வேணும் அப்படின்னு தான் வந்து வாங்குவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இதாக இருக்கும் வேறு அப்படின்றது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து எந்த ஒரு தவறும் இல்லாமல் பண்ணாங்கள் அப்படின்னா மற்றவங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வந்து தவிர்க்கப்படும் இது தான் என்னோடய கருத்து இப்போது அது இல்லாமல் ஓகே அப்போது இது இதனால் எங்களோடய நேரங்கள் வந்து விரையமாகுது பணமும் விரையமாகுது வேறு பொருளை வந்து நாங்கள் அதில் ஆட்ரு பண்ணி வாங்கி ஸோ கொஞ்சம் முன்னாடியே பார்த்தா அப்படின்னா உங்களோடய ப்ராண்டிங்கும் நல்லாயிருக்கும் ஸி எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா ஸோ இதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள் வேறு அவ்வளோ தான் மற்றபடி எல்லாமே வந்து நார்மலாக ஓகேவாக தான் போய்ட்ருக்கு ஒன்றும் வந்து பெரிய விஷயம் கிடையாது இதில்